ஹலோ குமாரு சார் நான் பயிர் காப்பீடு செஞ்சேன் அதை ரினுல் பண்ணணும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா பேன் கார்டு ஆதார் கார்டு சிட்டா அடங்கல் ரேசன் கார்டு அது எடுத்துன்னு வந்தால் போதுமா நாளைக்கு எடுத்துன்னு வரட்டா சரி எடுத்துன்னு வா இது என்ன என்ன எத்தினி மணிக்கு வரட்டும் நாங்கள் பத்துப் பதினோரு மணிக்கு வ வரட்டா